ஆமாம் சார் சொல்லுங்கள் சார் ஆ தமிழ் ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் சார் அப்படிங்களா ப்ரைஸ்லாம் பண்ணிக்கலாம் சார் அது நம்ம ப்ரைஸ் பேசிக்கலாம் நீங்கள் டைம் மட்டும் உங்களுக்கு ஃப்ரீயான டைமாக பார்த்து வாங்க சண்டே வந்து ஆஃப்டே இருக்கும் சார் நம்ம ஷாப் வந்து சண்டே எப்பவுமே ஆஃப்டே ஒர்க்ல இருக்கும் சார் நீங்கள் காலைலந்து ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு கால் பண்ணிட்டு வாங்க ஒரு கிளம்பரத்துக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வாங்களான் நான் இருக்குது எல்லா மாடல் எல்லா ஸ்டைலும் ஒன் சைட் கட்டிங் டபுல் சைட் இந்த க்ளீன் க்ளீன் ஷேவ் பக்காவாக பண்ணிருலாம் பக்காவாக பண்ணிருலாம் சார் ஃபேஷியல் எல்லாமே கூட இருக்கு சார் ஃபேஷியல் எல்லாமே இருக்கு சார் ஃபேஷியல் இருக்கு நம்மகிட்ட ப்ளீச்சிங்லாம் போதும் ஹேர் டை பண்ணுறோம் அதனால் வ அதலாம் சேர்த்து பண்ணிக்கலாம் சார் ப்ரைஸ்லாம் பார்த்து பேசிக்கலாம் சார் டிஸ்கௌன்ட்லாம் பண்றோம் சார் இப்போ நம்ம சிக்ஸ் ஹண்ட்ரெட் டூ எயிட் ஹண்ட்ரெடு வருலும் அந்த ரேஞ்ல வரும் சார் இருக்கு சார் சண்டே கடை இருக்கு சார் நம்ம கடை இருக்கு சண்டே ஆஃப்டே ஒர்க்ல இருக்கும் சரிங்க சார் நீங்கள் வாங்க வாங்க நீங்கள் கால் பண்ணிட்டு வாங்க சார் வர அப்போ ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க நான் உங்களுக்கு அப்படிங்களா சரிங்க சார் ஓகே சார் கண்டிப்பாக கண்டிப்பாக வாங்க சார் ஓகே சார் தேங்க் யூ சார்